ஆ சொல்லுங்கள் ஆமாங்கம்மா சொல்லுங்கள்ம்மா ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை கொய்யா இருக்கு மா வாழைப்பழம் இருக்கு செவ்வாழை அந்தமாதிரி வாழைப்பழ ஐட்டத்துல ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்கும்மா எல்லாமே இந்த டைமில் கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் ஏன்னா பனி டைமுங்கிறதுனால அதிகம் யாரும் விரும்பமாட்டாங்க அதனால ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுன்னு சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் சரிங்கம்மா ஆ கிலோ கணக்கு எல்லாமே கிலோ கணக்கு தான் ஆ எல்லாம் நூற்றி ஐம்பதுரூவா தாம்மா

இரநூத்தி நாற்பதுரூவா விற்றுச்சி அறுபதுரூவா கம்மி பண்ணி இருக்கேன்லம்மா பத்துரூவா கம்மி பண்ணிக்கலாம் வாங்க நான் வாழப்பழங்களாக ஒரு தார் இருநூறுபா போட்டு பழம் நல்லா தான் இருக்கு என்ன பழம் வேணுன்னு சொல்லுங்கள் ஆ என்ன என்ன வாழைப்பழம் வேணுன்னு சொல்லுங்கள் ரேட்டு சொல்லுறேன் பூவாழை தேன் வாழை செவ்வாழை சரிங்கம்மா செவ்வாழை தார் ரேட்டு அதிகம்மா ஒரு பழமே பத்துரூவா வரும் அதெல்லாம் தார் கணக்கில் கேட்டிங்கன்னா பழம் என்ன எத்தனை பழம் இருக்கோ அத்தனை பழம் ரேட் சொல்லி தான் தருவேன் ஏதோ உங்களுக்கு கம்மி பண்ணி ரெண்டு தா ரெண்டு தார் வாங்கறதுனால ஒரு ஐம்பதுரூவா கம்மி பண்ணி தரலாம் சரிங்கம்மா திராட்சை கால் கிலோ இருபத்தஞ்சி ரூவாங்க அம்மா ஆ சரிங்கம்மா நீங்கள் வாங்க நேரில் வந்து காய் பழம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் நேரில் கூட வாங்கிட்டு போகலாம் ஆ சரிம்மா கண்டிப்பாக வாங்க ரேட்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ம்